வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது வந்து ரொம்ப மலிவானதெலாம் சொல்ல முடியாது விலை உயர்ந்ததுனும் சொல்ல முடியாது எதுவும் நம்ம வந்து வீட்டுக்கு உரோல்லாம் நாங்கள் வந்து எதுவுமே கடையில போய் நாங்கள் எப்போதுமே வாங்கவே மாட்டோம் வீட்டில இருக்கிறது இப்போ ஒரு ரோஜா செடி இப்போ எல்லாமே செம்மண்ணுலதான வைக்கிறோம் அதுக்கு நல்லா தண்ணி ஊத்துறது வீட்டில வெங்காயம் காய்கறி அரிகிற தோல் இதெல்லாமே போட்டாலே செடியெலாம் வந்து நல்லாதான் வளரும் கொஞ்சண்டு வெங்காய தோல் அதில் போடுறது பூண்டு தோல் இந்த மாதிரி போடுறது அப்புறம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியெலாம் வந்து செடிக்கு ஊற்றினா நல்லா வளரும் முட்டை தோல் இல்லை முட்டையில வந்து நல்லா முட்டை ஓடை நல்லா மிக்ஸியில அடிச்சு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றினா கூட இதுவும் சூப்பராக அப்புறம் ஆட்டாம் புலுக்கை இதெல்லாம் போட்டால் நல்லா செடி வளரும் அது நல்லா முருங்கை கண்ணு இதெல்லாம் சூப்பராக வளரும் அப்புறம் சாணியில முருங்கை மரம்லாம் வளரனு வச்சிக்கோ சாணி இருக்கும் சாணியெலாம் பிடிச்சி அதில் வச்சோன்னா நல்லா ஈர பதத்தோடு முருங்கை செடியெலாம் நல்லா வளர்ந்து வரும்